எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அதை சொல்லுவார் சொல்ல சொல்லி சொல் பரிந்துரைத்து நான் படிச்சேன் இருந்தாலும் ஒரு சில டைம்ல புரியுது புரியாது அது எ புரிகிற வரைக்கும் புரிஞ்சது நல்லா இருக்குது மதுரை மீட்ட மதுரையில் இருந்தவர் அவர் புட்டுக்கு மண் சுமந்த பாட்டி ஒருத்தவங்க வயிசானவங்க அவங்க புட்டு புட்டு செஞ்சி தான் அவங்க ஜீவனத்தை ஓட்டுவாங்கள் அவங்க ஓட்டிகிட்ருக்கும் போது அவங்க எல்லாருக்கும் வெள்ளம் வந்துடுச்சு வெள்ளம் வந்துட்டாக்கா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மம்முட்டிய எடுத்துன்னு வாங்க அந்த மண்ணை அணைக்கணும் அணைக் அணைக் கட்டணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கள் பாட்டிக்கு புட்டுப் பாட்டிக்கு மண் அணைக்கிறதுக்கு ஆள் இல்லை எங்கள் வீட்டில எல்லாருமே விட்டுட்டு வெளிநாடு போய்ட்டாங்க யாருமே இல்லை அப்போ ஈஸ்வரன் வந்தார் நான் வேலைக்கி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வந்து வேலை செய்தால் நீங்கள் கொடுப்பிங்க பாட்டிக்கிட்ட என்ன இருக்குது நான் புட்டு சுட்டு இது ஜீவனம் பண்ணுறேன்ப்பா இது ஈஸ்வரன் அவங்களுக்கு தெரியாது அவங்க புட்டு சுட்டு ஜீவனம் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது நாலஞ்சு உடஞ்ச புட்டை வேணா உனக்கு கொடுத்துருவேன் னு சொல்லிட்டாங்கள் பாட்டி அதை கேட்டு ஈஸ்வரன் பாண்டிய மன்னங்கிட்ட போய் அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டாங்கள் அவங்கவுங்களுக்கு விட்ட லைனை முடிச்சிட்டாங்கள் இவரு ஒரு கொட்டு மண் எடுத்து வைக்கிறார் பாட்டிக்கிட்ட போகிறாரு ஒரு பா ஒரு புட்டுப்பூ உடஞ்சிருது எடுத்து எடுத்து எடுத்து சாப்பிட்டாரு இ உனக்கு விட்ட வேலையை பூராக நீ செய்யவே இல்லை இதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்ருக்க அந்தப் பாண்டிய மன்னன் திட்டிட்டு அவங்கவுங்க வேலையை முடிச்சிட்டாங்கள் உன் வேலையை நீ முடிக்கவே இல்லை ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்குது அதுக்காக அவர் புட்டை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போனார் அவர் வேலையே முடிக்கவே இல்லை நீ இந்த வேலையை முடிக்காமல் இருக்கிறதுக்கு கோபம் வந்துடுச்சு அந்தப் பாண்டிய மன்னனுக்கு ஈஸ்வரன்னு தெரியாமலே அவர் நல்லா பெரம்ப எடுத்து நல்லா அடிச்சிட்டார் அடிச்சு நல்லா உடம்பு பூராக வீங்கி சூடு சூடாக போயிட்ச்சு அப்புறம் பாட்டி லாஸ்ட்ல வந்து அந்த வேலைய அப்புறம் அப்படியே முடிச்சிட்டார் அவர் ஈஸ்வரன் முடிச்சிட்டு பாட்டியை ஒரு தரம் போய் பார்த்துட்டு போகலாம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க என்னங்க பாட்டி நீங்கள் இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டிங்களா உடஞ்ச புட்டை எங்கிட்ட கொடுத்துட்டிங்களே சாப்பிட்டேன்ப்பான்னு சொல்லி சும்மாவே சொல்லிட்டாங்கள் இவருக்கிட்ட சொல்லக்கூடாது சாப்பிடாம இருந்தால் மனசு வருத்தப்படும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கள் சாப்பிட்டேன்ட்டு அவங்க அன்னைக்கு பூரா விரதம் பட்டினி சாப்பிடவே இல்லை உடஞ்ச புட்டைப் பூராக சாப்பிட்டாங்க நாளைய ஜீவனத்துக்கு நீங்கள் என்ன பாட்டி பண்ணுவிங்கள் இருக்கான்னு எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துக்குவாரு அப்போயும் நம்மள தானே நினைக்கிறாங்க நம்மள தான் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க இன்னைக்குப் பூராக அவங்க சாப்பிடாம இருந்தும் ஈஸ்வரன் பார்த்துக்குவாரு நாளையை ஜீவனத்துக்கு ஈஸ்வரன் எனக்கு படி அளப்பார் ன்ட்டு நம்மள தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு மனசு ரொம்ப இது கஷ்டமாக ஆயிடிச்சு அவருக்கு இவ்வளோ நம்ம ஏன் இப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவருக்கு மனசு ஈவெரக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் அவர் கொடுத்தாங்க அந்த பாட்டிக்கு